ஹலோ பேங்குலிர்ந்து அடிக்கடி ஃபோன் வந்துகிட்ருக்குங்க பேங்குலிர்ந்து அடிக்கடி ஃபோன் வந்துகிட்ருக்கு லோன் எடுத்திருந்தேன் கட்டிவிட்டேனே கரெக்டாக கட்டிவிட்டேனே

ஆ ஸ்கூல் லோன் எடுத்திருந்தேன் கரெக்டாக கட்டிவிட்டேனே

ஆ ஆ வைச்சுருக்கேன் என்றைக்கி என்னென்ன கொண்டாருணுங்க என்னென்ன கொண்டாருணும் பேங்க்கு ஆ ஆ சரிங்க ஆமாங்க சரிங்க வேறு என்றைக்கி வரலாங்க

சரி சரிங்க

புதுசாக லோன் போட்டுரலாங்களாங்க

இல்லை இல்லை புதுசாக ஒரு வண்டி வாங்குறோம் வண்டி வாங்குகிறோம் ஒரு அஞ்சு லட்சம் வேணும்னால் ஒரு ரெண்டு லட்சம் டெபாசிட் கட்டணுங்களா இல்லை ஃபுல் போ ஃபுல் அமௌண்ட்டை பேங்கில் கொடுத்துருவாங்களா சரி சரி சரிய்யா

சரிங்க சரி சரி சரி சரிங்க

சரிங்க வந்து நான் பார்க்கறேங்க சரிங்க அதுதான் இப்போ ஒரு லோன் எடுத்து கட்டிவிட்டேன் திருப்பி லோன் போடலாம்னு ஒரு இது பண்ணிகிட்டுக்கிறேன் அதுக்கு தான் உங்களை கேட்டேங்க ஐடியா

சரிங்க கண்டிப்பாக பண்ணிக் கொடுங்க

இல்லை ஏற்கனவே கரெக்டாக கட்டிருக்கேங்க ஏற்கனவே சொன்ன தேதியில் கரெக்டாக கட்டியிருப்பேன் ஏழாந்தேதின்னா ஏலாந்தேதி கரெக்ட்டாக கட்டிடுவேங்க ட்யூ கரெக்டாக ஏழாந்தேதின்னா ஏழாந்தேதி கட்டிடுவேன் நான் அது லீவு அது லீவு வருதுன்னால் மொதல் நாளே கட்டிடுவேங்க